வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்மா அதுதான்மா ம் என்னமா வேணும் உங்களுக்கு சொல்மா ம் ம் எப்படிமா அவ்வளோ அசால்ட்டாக விட்ட ம் ம் ம்

என்ன ஐடி கார்ட் வேணுங்களா எக்ஸாமை ரெண்டு நாளில் வச்சின்னு ஐடி கார்டு தொலைஞ்சுட்டுனு சொன்னால் புரியலமா ஒன்றுல்லமா நாளைக்கா வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க இந்த மாதிரி என்னோடய ஐடி கார்டு தொலைஞ்சுடுச்சினு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுங்க நான் சைன் பண்ணி தரேன் அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடி கார்டு வந்துவிடும் கண்டிப்பாகமா வந்துவிடும் ரொம்ப டென்ஷனால் ரெண்டு நாளில் நீதான்மா ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் என் கிட்ட சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் உங்கள் பொருளை சரிமா நீ நாளைக்கா நாளைக்கா வா வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க சரிம்மா வாங்கி தரேன் வாங்க ம் சரிமா